ஹலோ வணக்கம் ரெடிமேட் ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து ஒன்று கரெட்டாக வரும் ஒன்று கரெட்டாக வராது அதே வந்து தைச்சி போடுற துணியில் வந்து நம்மளுக்கு வந்து அளவு கரெட்டாக நம்ம தைச்சிக்கலாம் அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்தா ரெடிமேட் ஆடைகளை வந்து குவாலிட்டி ஒன்று கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து தைச்சி போடுற துணியை வந்து நம்ம கரெட்டாக எடுத்தமுன்னால் அது அளவு வந்து குவாலிட்டியும் கரெட்டாக இருக்கும் அளவும் சரியாக போயிடும் ஒரு சில துணியெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்காது அதனால் எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து ரெடிமேட் ஆடையை உடை தைச்சி போடுறது ஆடைகள் மட்டும் தான் கரெட்டாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது